விவசாயிகள் வந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பாக வெச்சுக்கணும் அந்த மாடு கட்டுற இடம் கொட்டாயை வந்து டெய்லி கூட்டணும் ஈரமாக இருக்கும் அந்த ஈரமாக இருக்கிற இடம் எல்லாம் நல்லா மண் காய்ஞ்ச மண்ணை அள்ளி கொட்டணும் அப்போ தான் வந்து மாடு வந்து அந்த இடத்துல படுக்கிறப்ப அதுக்கு மடிநோய் வராமல் இருக்கும் இல்லாட்டி மடிநோய் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பால் சரியாக வராது ஒவ்வொரு டைமில் மாடு இறந்துரும் அதுக்கு நல்லா காற்றோட்டமான ரொம்ப இருட்டாக இல்லாமல் காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா அதால் அங்கே இருக்கவே முடியாது நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வெச்சுக்கணும் டெய்லியும் கூட்டணும் கிளீனாக வெச்சுக்கணும் மாட்டையும் நல்லா கிளீனாக கழுவி நல்லா சுத்தமாக வெச்சுக்கணும்